ஃபஸ்ட்டு நான் ஒர்க் அவுட் செய்யும் முன்னாடி என்ன பண்ணுவேன்னால் காலையில் எழுந்திரிச்சிட்டு மொதல் வேலையாக பல் விளக்கிட்டு ஒரு லைட்டாக தண்ணி குடிச்சுட்டு பாத் ரூம் போய்விட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் காஃபி ப்ளாக் காஃபி வரச் சாயா குடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷூவு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஓர்க் அவுட் செய்யுணுட்டு ஜிம்முக்கு போவேன் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு தண்ணி அதுக்கு முன்னே அதுக்கப்புறம் நட்ஸு ஏதாவது திராட்சை இன் வற திரா வறண்ட திராட்சை பாதாம் பிஸ்தா இது போன்ற ஏதாவது நட்ஸ் எடுத்துகிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புல நீர்ச்சத்து குறையாம நம்ம உடல் சோர்ந்து போகாம இருப்போம் ஸோ அப்போதைக்கு நம்ம உடற்பயிற்சி செய்கிறதுக்கு ஒர்க் அவுட் செய்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம எனர்ஜிக்காக உடற்பயிற்சி செய்யலாம் நம்ம சோர்வு இல்லாமல் இருக்கலாம் கண்டிப்பாக இது எடுத்துக்கிட்டால் போனோம்னால் கண்டிப்பாக உடற்பயிற்சி அதிக நேரம் செய்யலாம் அதுக்கப்புறம் நம்ம இடையில கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ரொம்பவும் குடிக்காமல் கொஞ்சம் மட்டும் குடிச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் செஞ்சோம்னால் அவன் உடம்புல இருக்கற நீர்ச்சத்து குறையாம இருக்கும் கண்டிப்பாக ஆனால் ஒர்க் அவுட்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படினா கண்டிப்பாக டெய்லியும் ரெண்டு எக்கு ஒயிட் எக்கு அதுக்கப்புறம் ப்ரோட்டின் கண்டிப்பாக புரதச்சத்துக்காக கண்டிப்பாக வெளியில் ப்ரோட்டின் பவுட்ரு நிறையா இருக்குது நிறையா சத்து அதிகமான ஐ மீன் சிக்கன் கொண்டக்கடலை சோயா சங்க்ஸு அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக கீரை காய்கறி இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப வந்துட்டு சத்து ஊட்டச்சத்து ரொம்பவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணுவோம் நம்ம ஊட்டச்சத்து வர்றதுக்கு பண்ணுவோம் அதே மாதிரி நீச்சல் அடிக்கிறதுக்கு முன்பு என்ன பண்ணுவோன்னால் இந்த நம்ம உடம்புல நீர்ச்சத்துக் குறையாம இருக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே வீட்டில் இருந்து கிளம்பம்போது கொஞ்சம் தண்ணி குடிச்சுட்டு ஏதாவது ரொம்ப வயிறு முட்ட சாப்பிடாம எதாவது முன்னாடி தண்ணி எதாவது ஜூஸ் ரொம்பவும் குடிக்காமல் கொஞ்சம் நம்ம வந்து எனர்ஜிட்டிக்காக இருக்கிறதுக்காக நீச்சல் அடிக்கிறதுக்கும் நீச்சல் அடித்தா அப்படின்னம்னா உடம்பு ரொம்ப சோர்வாகும் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம முன்னாடி எதாவது சாப்பிட்டுட்டு இது பண்ணிணோம்னா நம்ம வந்துட்டு அந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப கடினமில்லாமாலும் இருக்கும்